ஒரு கலைத்துறைனால் எடுத்துக்கிட்டோன்னா முத விளாட்டு துறையில் வந்து நம்ம வந்து இப்போ ஒரு இப்போ சென்னை சூப்பர் கிங் மேச் வந்து சென்னையில் நடக்குதுன்னு நம்ம போணும்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம டீம்மோட டீஷர்ட் போட்டு போணும்னு ஆசைப்படுறோம் அதுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம அந்த டீஷர்ட் வாங்கணும் அப்படின் சொன்னால் அந்த டீஷர்ட் நம்மளுக்கு பிடிச்ச நம்ம சச்சி சச்சின் படிச்சிருக்கா சேவாக் பிடிச்சிருக்கா கோலி பிடிச்சிருக்கா அப்படின் சொல்லிட்டு நம்ம அவங்க ஃப் ஃபோட்டோ நான் போடலாம் வேணுணா நம்மளோட பேரை இல்லை அவங்க பேரை போட்டு டீஷர்ட் விற்போம் இப்போது வந்து கலைத்துறையில் வந்து இவங்க அ டி டீ ஷர்ட்டோட ரேட் வந்து நூறுரூபா தான் அந்த ஜெர்ஸி டீஷர்ட் இப்போ நம்ம ஜெர்ஸி போட்டு போனோம்னா நம்மளுக்கு நம்மளுக்கும் விளையாட்டில ஆர்வமாக இருக்குது நம்ம ரசிகர் வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எதிர்ப்பார்ப்பு பார்த்துட்டு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க